ஹலோ குட் ஈவினிங் மேம் மேம் நான் முஃபீரோடய அம்மா பேசுகிறேன் மேம் மேம் அவன் டென்த்து முடிச்சுட்டான் மேம் ரிசல்ட்டு வந்து வந்துடுச்சு மேம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம்ன்னு தான் எப்படி எடுக்க ஆமாம் மேம் ஆமாம் மேம் ம் ம் ஆமாம் ஆ ஆ எஸ் மேம் அதில் எது எடுத்தால் நல்லது மேம் அவன் எந்த சப்ஜெக்ட்டில் நல்லா படிக்கிறான் மேம் எதில் ம் அப்படியா ம் ம்

ம்

ஆ மேம் இப்போது ஸ்கோர் நல்லா எடுத்திருக்கான் இல்லைங்க மேம் ஸ்கோர்ஸ் நல்லா எடுத்திருக்கான்ல மேம் அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் வந்து கம்மி பண்ணுவீங்க தானே மேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் ம் ஓகே மேம் ம் நெக்ஸ்ட்டு குரூப்பே போட்டுற முடியுமா மேம் ம் அப்படியா மேம் ஓகே மேம் நான் அட்மிஷன் போட வரும் அப்ளிகேஷன் போட வரும்போது பேசுகிறேன் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம்